நாம் எப்போதும் வேலை செய்யும் இடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வே எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பணியிடத்தில் சண்டைச் சச்சரவுகள் அல்லது சிக்கலான சூழ்நிலைகளை எப்படி சமாளிப்பது என்று கேட்டிருக்கிறீர்கள் அதற்கான பதில் என்னுடைய பதில் நாம் கொடுத்துள்ள வேலையை நாம் முதலில் அதை கரெக்டாக ச சரியாகச் செய்தோம் எனில் நம்ம நம்ம நம்மை நம்மை நாமே அதை சரி செய்து கொள்ள வேண்டும் முதலில் பிறகு மற்றவர்களைக் குறைச் சொல்லக்கூடாது நம்ம கொடுத்த பணியை நாம் ஒ ஹண்ட்ரெட் பெர்செண்ட் நூறு சதவீதம் சரியாக செய்திருக்கோமா என நம்ம அதை பார்க்க வேண்டும் அதை முடித்த பிறகே நாம் அடுத்த வேலைக்குச் செல்ல வேண்டும் மற்றவர்களுடைய பணியில் நாம் தலையிடக்கூடாது அவர்கள் வேலையை அவர்கள் செய்ய வேண்டும் அமைதியாகச் செய்ய வேண்டும் கவனமாகச் செய்ய வேண்டும் நாம் அன்பாக பணியை நாம் நான் தான் செய்கிறேன் நீ செய்தி இவ்வளவு செய்திருக்கிறாய் நான் செய்ய வேண்டும் நீ செய்ய வேண்டும் நம்ம பேசக்கூடாது நாம் நம்முடைய வேலையை நம் ஒழுங்காக ஒழுக்கமாக கரெக்டாக செய்தால் அது கரெக்டாக அமையும் நம்ம அமைதியாகச் செய்ய வேண்டும் கவனமாகச் செய்ய வேண்டும் மற்றவர்களுடைய பணியிடத் பணியிடத்தில் நம்ம தலையிடக்கூடாது அவர்களைக் குறைச் சொல்லக்கூடாது அவர் தவறாகப் பணியிடத்தில் அவர் தவறாகச் செய்திருந்தாலும் அதையை போல நாம் செய்ய எப்படி சரி செய்கிறது சரி செய்யச் சொல்ல வேண்டும் சரியாக செய்வது என்பதைப் பார்த்து நாம் சரி செய்ய முடிந்தால் அதை சரி செய்து கொடுத்தால் அவர்கள் மிகவும் அன்பாக இருப்பார்கள் நாம் அதைக் குறையாக கூறக்கூடாது அவர் தவறாகச் செய்தாலும் அதை நாம் குறைக் கூறாமல் அந்தப் பணியை எடுத்து நம்மளும் அதைச் சேர்ந்து நாம் அவர்களோடு சேர்ந்து பணிகள் செய்தால் நிச்சயமாக சச்சரவுகள் வராது எந்த சூழ்நிலையிலும் சச்சரவு வராது